என் வீட்டில் இட்லி தோசைன்னா செஞ்சு அம்மா வைப்பாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளோ தான் எனக்கு தெரியும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறோம் எனக்கு அதுவும் தெரியலை மாவு அரைக்க மாவு அரைக்கிறது கூட எப்படின்னு எனக்கு தெரியலை அதை கூட நான் யூடியூப் சேனலை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்பையும் மாவு கல் மாரி தான் இருக்கும் இட்லி இட்லி சுட அப்புறோம் ஒன்று ஒன்னாக பார்த்து பார்த்து கற்றுக்கும்போது தான் அபீஸ் கிட்சன் சங்கீதா கிட்சன்ற எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறமேட்டா மாவும் நல்லா ஆட்டக் கற்றுக்குனேன் அப்புறமேட்டா இட்லி தோசை அதெல்லாம் நல்லா செய்ய சுட கற்றுக்கிட்டேன் செய்யவும் கற்றுட்டேன் சாப்பாடும் நல்லா செய்ய கற்றுக்கிட்டேன் க கடுகு சீரகம் அதெலாம் போட்டால் தான் ஒரு டேஸ்ட் தரும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சு அதெலாம் போடணுமா அப்படின்ற அளவுக்கு இருந்தேன் அப்புறமேட்டா அது என்னது வெந்தயம் வெந்தயம் இந்தளவுக்கு போடணும் அந்தளவுக்கு போடணும் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு அப்படியும் கற்றுக்கிட்டேன் அப்புறம் நல்லா செய்யணுன்னும் கற்றுட்டேன் ஒன்று ஒன்னாக உப்பு போட தெரியாதா எங்கள் மாமனார் கேட்பாங்க அந்த அளவு உப்பு போடணும் உப்பு இந்த அளவு போட்டால் நம்மளுக்கு இந்த வாசனை வந்துச்சுன்னா உப்பு கரெக்டாக இருக்கு அப்படின்ற ஒரு அபிப்ராயம் இருந்துச்சு அப்புறமேட்டா அதற்கும் கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் அதையும் கற்றுக்கிட்டேன் கற்றுட்டு இப்போ நல்லாவும் சமைக்கிறேன் எனக்கு அபீஸ் கிட்சனும் சங்கீதா கிட்சனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா சமைக்கணும் நம்பளை இப்படி கேலி பண்ணுறாங்களேன்னு ஒரே மனசுல ஒரு கஸ்டம் இருந்துச்சு நான் ஒன்று ஒன்னாக படிப்படியாக பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டேன் நல்லாவும் செஞ்சும் போட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லாவே சாப்பிட்டாங்க எங்கள் நாத்தனார் என்ன சாப்பாடு நல்லா செய்யறீயே அப்படின்றது தான் சொன்னாங்க எங்கள் வீட்லையும் சாப்பாடு நல்லா செய்யறாங்க அவங்களே செய்யட்டும் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க கொம் பேபீஸ் கிட்சனும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உதவியாக இருந்துச்சு குலந்தைக்கி நல்ல நல்ல உணவு கொடுக்கற அளவுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு நீங்கள் இப்படி இந்தளவுக்கு யூடியூப் சேனல் தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது